நான் பின்தொடரும் சில ஊடகங்கள் யூட்யூப் வாட்ஸ்அப் டெலிக்ராம் ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்ப்போம் அதில் வந்து யூட்யூப்னால் யூட்யூப் தான் மெய்னாக நான் யூஸ் பண்ணுவேன் அதில் வந்து நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு சின்ன விஷயமாக இருந்தாலே அதில் எல்லாமே வந்து ஸேர்ச் பண்ணி நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈசியாக இருக்குது வாட்ஸ்அப் மூலிமா வந்து ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லோருக்குமே வந்து வீடியோ கால் பேசுகிறத்துக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடியது வாட்ஸ்அப் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுவோம் டெலிக்ராம் அவ்வளோல்லாம் அது யூஸ் பண்ணது ஃபேஸ்புக் எப்போயாவது ஒரு டைம் நாங்கள் வந்து இது பார்ப்போம் அப்றம் ஃபோட்டோக்ராப் அப்படின்னா கேமரா இதில் வந்து நிறையா ஸ்னாப்சாட் மூலிமா நம்ம வந்து நமக்குத் தேவையான நமக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இது கொஞ்சம் நல்லாயிருக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இதில்